எங்கள் ஊர் பகுதியில் வந்து இப்போது நிறைய என்ன மாற்றம்னு கேட்டால் டிவி தான் பொழுதுபோக்கு அம்சமாக இருக்குது எல்லா பெண்களும் வந்து இப்போது இன்றைக்கு சீரியல் பார்க்குறது நியூஸ் பார்க்குறது எல்லாம் நிறைய சேனல்கள் இன்றைக்கு அதிகமாயிடுச்சு கொழந்தைங்களுக்கு விளையாட்டு சம்மந்தப்பட்ட ப்ரோகிராமு வயதானவங்க படம் பார்க்குறாங்க அதுக்கெல்லாம் தனித்தனி சேனலாக இருக்குது இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் இண்டியாவாக வந்து மாறிப்போச்சு எல்லாம் பசங்க தான் இன்றைக்கி வெளியில் போய் படம் பார்க்குறாங்க என்றைக்கோ ஒரு நாள் தான் மற்றபடி குடும்பல குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்லாம் வெளியில் போறதுல்லை எல்லாமே இப்போ இன்றைக்கி வீட்டிலையே கிடைக்கிது எல்லாம் மொபைலில் பார்த்துக்குறாங்க இந் இப்போதைக்கு இந்த மாதிரி மாற்றத்தில் தான் இன்றைக்கி எல்லா பெண்களும் வாழ்ந்துகிட்டுருக்காங்க